ஹலோ அன்பு கேப்ஸுங்களாங்க சார் எனக்கு கேபு ரென் கேபு வேணும் கோயம்பத்தூர் ஏர்போர்ட் போகணும் எனக்கு ஒன் ஓ கிளாக்கு தான் வந்து ஃப்ளைட் இருக்கு நான் லவன் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புனா போதும் கொஞ்சம் மிட் நைட்டுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு உங்கள் கேப்ஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா லவன் ஓ கிளாக் நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னை பிக் பண்ணால் போதும் ஓகேங்கண்ணா சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் கிலோ மீட்டரை பொறுத்துங்களா ஓகேங்க இப்போ லவன் ஓ கிளாக் நீங்கள் வந்து என்னை பிக் பிக்அப் பண்ணிக்கிறிங்களா என்னை ஏர்போர்ட் கிட்ட இறக்கி விட்டால் போதுங்கண்ணா ஆ ஓகேங்க ம் தேங்க் யூங்கண்ணா